இப்போ இந்த காலத்தில் குழந்தைங்க விளையாடுகிற சில புதிய விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த காலத்தில் நம்ம இல்லாத காலத்துலயோ ஒரு நம்ப ஒரு அறுபது எழுபது காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கும்போது அந்த காலத்தில் இல்லாத விளையாட்டுகள் இந்த காலத்தில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஆன்லைனில் தான் மொபைலு ஆன்லைன் ஃபோன் தான் ஃபோன்லயே வந்து பார்த்தோம்னா ஃப்ரீஃபயர் அந்த ஆங்ரிபேர்ட் அது இதுன்னு சொல்லி ஆன்லைன் கேம்ஸு ஃபுல்லாக புதுசாக அந்த இந்த காலத்து ஜென்ரேஷனில் வந்தது அப்புறம் இந்த காலத்தில் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா அந்த குழந்தைங்கள ஒருத்தவங்க ஒருத்தர் கேளி பண்ணிவிட்டு விளையாடுறது ஒரு ஒரு மாரி இரிட்டேட் பண்ணிட்டு விளையாடுற இந்த மாரி விளையாட்டுகள்லாம் இப்போ தான் வந்துருக்கு இதுக்கு முன்னாடிலாம் அந்த காலத்தில் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் ஒரு ஒரு பொதுவான விளையாட்டாக தான் விளாடுவோம் அதற்கப்பறம் பார்த்தோம்னா இப்போ இருக்கிற காலத்தில் அந்த செஸ்ஸு கேரம்போடு விளாட்றது இந்த மேரி அப்புறம் வந்து இந்த இது அந்த ஸ்கொயர் திருப்புறது சதுரங்கம் விளையாடுறது ஸ்கொயரில் வந்து ஒரே கலரில் கொண்டு வரது மாரி ஸ்கொயரு திருப்புகிறது இந்த மாரி விளையாட்லாம் இப்போ ரீசன்ட்டாக வந்தது அந்த காலத்தில் அந்த மேரி விளையாட்டுகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துது அந்த காலத்தில் விளையாட்டுகளில் வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு உடல் உழைப்பு வெயிலில் போய் விளையாடக்கூடிய கபடி கிரிக்கெட்டு இந்த மாரி தான் இருக்கும் கபடி தான் அதிகமாக கிரிக்கெட்டு அதற்கப்பறம் வந்து பார்த்தோம்னா குழந்த இப்போ லேடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கனா கும்மி அடிப்பாங்க இந்த மாரி மோளம் அடிக்கிறது சுற்றி சுற்றி வரது தேர் இழுக்குறது ஒரு ஒரு க பில்லுக்கூட்டினு சொல்லக்கூடிய கபடி பில்லுக்கூட்டி விளையாடுறது அப்புறம் மரத்தில் ஏறி கூல் குடிக்கிற விளையாட்டு இந்த மாரி விளையாடுறது ஓட்டப்பந்தயம் விளையாடுறது அதற்கப்பறம் வந்து பார்த்தோம்னா இந்த சருக்கு மரம் ஏர்றது வாழைமரம் வழுக்கி ஏர்றது தென்னை மட்டையை வச்சுட்டு இழுத்து இழுத்து சுற்றி சுற்றி விளையாட்றது இந்த மாரி விளையாட்டு தான் நம்ம அந்த காலத்தில் விளையாண்டோம் ஆனால் இப்போ புது காலத்தில் அந்த மேரி விளையாட்டுலாம் பனைமட்ட வண்டியலாம் இப்போலாம் இல்லவே இல்லை இப்போ பனைமட்டைல வச்சு வச்சுட்றது டயர் வண்டியை வச்சுட்டு உருட்டிகிட்டு விளையாடுறது சொக்கட்டான்னு விளையாடுறது தொங்கட்டான் விளையாடுறது இந்த மாரி விளையாட்டுகள்லாம் இப்போ இல்லவே இல்லை இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரே விளையாட்டு வந்து பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஃபோனில் தான் எல்லா விளையாட்டும் எல்லாமே ஆன்லைன் தான் ஸ்மார்ட் ஃபோன வாங்கி கொடுத்துட்டு ஒரு ஒன் ஜிபி டூ ஜிபி நெட்டை போட்டுட்டோம்னா எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஆன்லைனில் ஃப்ரீஃபயரும் இன்னும் நிறையா கேம் இருக்கு அத மாரி துப்பாக்கி சுடுற கேமு இந்த மாரி சில கேம்ஸ் இருக்கு அந்த மாரி கேம்ஸ் தான் நிறையா பேர் விரும்பி விளையாடுறாங்க ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பழைய கேமுக்கு நம்ம திரும்புனோம்னா நம்மளோட உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் நம்ப கண்ணும் நல்லா இருக்கும் நம்மளுடைய உடல் மன மனம் மன உடைய நிம்மதியும் கிடைக்கும் ஃபோன் அதிகமாக நம்ம பார்த்துட்டே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக டிஃப்ரஷ்ஷனாயி நம்ம மனரீதியாக பாதிக்கப்படுவோம் அப்படின்றதும் நிறையா டாக்டர் சொல்லிகிட்டுருக்காங்க ஸோ அதனால் ஃபோன் யூஸ் பண்றதை குழந்தைங்கள்ட்ட ஃபோன் கொடுக்கறத நம்ம அவாய்ட் பண்ணிட்டு அவங்களை வந்து மா குழந்தைகளோட குழந்தைகளடா புழுதியில போய் விளையாண்டு அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் மன வலிமையும் அதிகப்படுத்திக்குணுன்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் நம்ம இனிமேல் அதுக்கேத்த மாரி நம்ம நவுர்றது நல்லது அப்படின்னு சொல்லி தேங்க் யூ